மொபைலாக இருக்கட்டும் ரேடியோவாக இருக்கட்டும் செய்தித்தாளாக இருக்கட்டும் எல்லாமே ஒரு சில நியூஸை சொல்கிறது தான் அது துல்லியமாக சொல்கிறது அப்படின்றது வந்துட்டு ரேடியோலேயும் சொல்வாங்க அதிகமாக செய்தித்தாள்லேயும் சொல்வாங்க ஆனால் இப்போ இருக்கிற மக்களெலாம் அதிகமாக யூஸ் பண்றது மொபைல் தான் எல்லார் கைலேயும் மொபைல் தான் இருக்குது அப்போது இருந்த மக்களெலாம் வந்துட்டு ரேடியோவில் கேட்பாங்க கொஞ்சம் வயசானவங்க அப்படின்றவுங்கல்லாம் ரேடியோவை போட்டுவிட்டு அவங்க பாட்டுக்கு அவங்களோட அன்றாட வேலையை பார்ப்பாங்க அப்போ அப்படியே காதில் வாங்கிட்டே இது இது உலகத்தில் நடக்குது அப்படின்ட்டுலாம் தெரிஞ்சுப்பாங்க ஆனால் இப்போ இருக்கவங்க அப்புறம் அதுக்கப்புறம் கொஞ்சம் மேலே போய் பார்த்தோம் அப்படின்னா நியூஸ் பேப்பர்லாம் வாங்கிப் படிக்க ஆரம்பிப்பாங்க இப்போல்லாம் எங்கள் தாத்தா அப்பாவுமே என்ன பண்ணுவாங்கன்னா நியூஸ் பேப்பர் தான் வாங்கிப் படிப்பாங்க ஆனால் இப்போது இருக்கிற டீனேஜ் பிள்ளைங்க ஓரளவுக்கு மொபைல்லாம் வச்சிருக்கவங்கல்லாம் எதுனாலும் யூடியூப் போறது பார்க்கறது அப்படி இல்லையா எதுவும் இதுமாதிரி நியூஸ் பார்க்கறதுக்குன்னே அதுக்குன்னு ஒரு சில ஆப் வெப்சைட்லாம் இருக்குது அந்த வெப்சைட் ஆப்லல்லாம் போயிட்டு டெய்லிக்கும் என்ன நியூஸ் வருது அப்படின்னு சொல்லிட்டு அப்டேட் பண்ணி அதை அப்படியே பார்த்துக்கிறாங்க ரொம்ப துல்லியமாக இருக்கிறதுன்னு பார்த்தா ரேடியோ நியூஸ் பேப்பரில் தான் ரொம்ப துல்லியமாக இருக்கும் இந்த மொபைல்லல்லாம் பார்க்கறப்போ ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க அவங்கவுங்க கருத்தை சொல்லுவாங்களே தவிர துல்லியமாக இது தான் நியூஸு இதுதான் அப்படின்றத கரெக்ட்டாக சொல்லுவாங்கன்னு நம்ப முடியாது நியூஸ் பேப்பரில் பார்க்கலாம் ரேடியோவில் கேட்கலாம் இது ரெண்டும் வந்துட்டு பரவாயில்லை ஆனால் மொபைலில் பார்க்கறது அப்படின்றது அந்தளவுக்கு துல்லியமாக இருக்குமாங்கிறது சந்தேகம் தான்